பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து சுகாதார அமைப்பு வந்து ரொம்ப இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் மற்ற சுகாதார அமைப்பாளராக இருக்கட்டும் விஹச்என்னாக இருக்கட்டும் எல்லாம் எவ்வளவோ இப்போ இந்த கொரோனா டைம்லலாம் ரொம்ப செவிலியர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து எல்லாமே மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க தன்னார்வலர்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப பண்ணாங்க ஆனால் நிறைய வசதிகள் வீட்டுக்கு இந்த கொரோனா டைமில் வந்து மக்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்தப்போ பிபி பேஷண்ட்டு பிபி சுகர் இருக்கிறவங்கள்லாம் வந்து ரொம்ப க அவதிப்பட்டாங்க அப்போ வந்து நம்ம மாவட்ட அரசு அரசு வந்து நம்ம கலெக்டர் மேம் வந்து நமக்கு வந்து அவங்க வீட்டுக்கு வீடு போய் தேவையான தகவல் சொல்லணும் தவ அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அதை பார்த்து செய்யணும் நீங்கள் அதே மாதிரி நம்ம தே செய்யப் போகிறவங்க வந்து எந்தளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்குறதையும் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ சுகர் பேஷண்டுக்கு பிபி மாத்திரை கொடுக்கறதா இல்லை பிபி செக் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப இது பண்ணாங்க அதே மாதிரி சுகாதாரம் துப்புரவு பணியாளராக இருக்கட்டும் சுகாதார அமை அமைப்பாக இருக்கட்டும் மருத்துவ வசதி ரொம்ப மின்னலாம் அந்த கொரோனா டைம்லலாம் ரொம்ப கஷ்டம் மக்கள் பொது மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட சூழ்நிலைல நிறைய நிறைய உயிரிழப்புகள்லாம் வந்துச்சு நிறைய ஆனால் அந்த உயிரிழப்புகள் வந்தாலும் அந்த குடும்பத்துக்குத் தேவையான எல்லா உதவிகளுமே நம்ம செஞ்சாங்க அந்த சுகாதார அமைப்பு வந்து ரொம்ப இப்போ இருக்கிற ஒரு காலக்கட்டத்தில் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்காங்க ரொம்பவும் நல்லா சீரும் சிறப்புமாகவும் பண்ணிட்டிருக்காங்க திருப்பி இந்த மருத்துவ வசதியும் நல்லா பண்ணிட்டிருக்காங்க திருப்பி சுகாதார அமைப்பு வந்து ஒரு ஒரு தூய்மைபாளர வச்சு அவங்களுக்கு தேவையான ரைனி குப்பை வாங்குறதாக இருக்கட்டும் அவங்க அந்த குப்பை வாங்குகிறவங்க அதை எப்படி அதை பிரிக்கணும் அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் பண்ணியிருக்காங்க அதே மாதிரியே நிறைய ஊரில் வந்து மருத்துவ வசதியே கிடையாது ரெண்டு ஊர் மூணு ஊர் தாண்டி ஒரு பத்து கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் தாண்டி போய் தான் இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் காண்மிக்கிற மாதிரி போகிற மாதிரி ஒரு சூழ்நில இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு ஊருக்குத் தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து சுகாதாரத்தில் ஒரு துணை சுகாதார நிலையம் கட்டியிருக்காங்க எவ்வளவோ மக்களுக்குக் கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும் இல்லை சப்போஸ் இப்போ ஒரு கொழந்தைகளுக்கு உடம்பு முடியல அப்படிங்கிற டைமில் வந்து நம்ம உடனே மேபி இப்போ ஒரு தூரமாக போகணும் ஒரு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் நம்ம ஒரு அரசு மருத்துவமனை இருக்குது இன்னும் முன்னாடியே வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கறனால் நாங்கள் இங்கேயே காண்மிச்சிட்டு